நாங்கள் ப பறவைகளை வந்து வந்து எந்த பேர்டு வச்சால் தனிப்பட்ட முறை மறைமுகமாக பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டிலே மரம் இருக்குது வந்து வந்து உட்காரும் செடி செடியாக இருக்குது புல்லு செடியெல்லாம் இருக்குது கீழே உட்காரும் மேலே உட்காரும் சுற்றி வீட்டை சுற்றி மேலே மேலே வீட்டில் வந்து உட்காரும் இந்தமாதிரி இதெல்லாம் வந்து அதுவும் இதுவும் வந்து உட்காந்து பார்க்கும் குளிக்கும் எல்லாமே செய்யும் அதேமாதிரி நாங்கள் வந்து எந்த பேர்டுமே அதுக்காக வந்து அதைப் பார்க்கணும் அதுக்கு எதாவது வந்து அடை அடைக்கலம் கொடுக்கணும் அதைவந்து நம்ம இதில் வந்து இது பண்ணி பேர்டு இது அந்தமாதிரி ஐடியாலாம் இல்லை